தமிழ்நாட்டில் முக்கியமான கலாச்சாரம்னா டான்ஸில் வந்துவிட்டு பரதநாட்டியம் தமிழுக்கு வந்துவிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷியம்னா வந்துவிட்டு டான்ஸாகதான் இருக்கு அது வந்துட்டு பரதநாட்டியம் பரதநாட்டியம் வந்து ரொம்ப முகபாவனைகள் அப்புறம் ஆடல் அது எல்லாமே வந்துவிட்டு தமிழுடைய வரலாற்றை வந்து குறிக்குது தமிழோட வரலாற்று வந்து மிகவும் முக்கியமான விளையாட்டு அப்படின்னா வந்துவிட்டு ஜல்லிக்கட்டாகதான் இருக்கு ஜல்லிக்கட்டு வந்து தமிழருடைய மரபை வந்து குறிக்குது அவங்களுடைய வீரத்தை அது தமிழ் தமிழ்னாலே தமிழர்கள்னாலே வீரம் தான் அந்த வீரத்தை குறிக்கிறது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து ரொம்பவுமே முக்கியமானது அதில் வந்துவிட்டு பார்த்தோன்னா பொங்கல் பொங்கல் வந்துவிட்டு தமிழர்களோட மரபை வந்து குறிக்கிற இன்னொரு வந்துவிட்டு ஃபெஸ்ட்டிவலாக இருக்கு ரொம்பவே முக்கியமான ஃபெஸ்ட்டிவல் இது இது வந்துவிட்டு இது இதோட இது மூலியமாக வந்துவிட்டு உழவர்கள் வந்துவிட்டு தன்னோடைய நன்றிக்கடன் வந்துவிட்டு அந்த ஏர்பொருள்கள் அப்புறம் வந்துவிட்டு அந்த ஏருக்கான உதவின விலங்கு அதற்கப்பறம் அதுக்கு உ உ உதவின கருவிகளுக்குலாம் நன்றி செலுத்துகிற விதமாக இருக்கு அப்புறம் சூரியனுக்கு வந்துவிட்டு நன்றி செலுத்துறது ஏன்னா வந்து சூரியன் இல்லைனா உலகமே இல்லை சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்காக இந்த ஒரு திருவிழாவை வந்து நடத்துறாங்க அப்புறம் நிறைய கோயில்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் ரொம்பவே வந்துவிட்டு சரித்திரத்தில் இடம் பெற்ற கோவில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் அதற்கப்பறம் நிறைய கோவில் கலைகள் இருக்கு பல்லவர் காலத்தில் நிறைய கோவில் கட்டிருக்காங்க மகாபலிபுரம்லாம் சிற்பக்கூடம் மகாபலிபுரம்ல எவ்ளோவோ சிற்பங்கள் இருக்கு மகாபலிபுரம்குள்ளே போனாலே வந்து வெறும் சிற்பங்கள் தான் இது எல்லாமே வந்துவிட்டு தமிழரோடைய மரபை வந்துவிட்டு வெளிப்படுத்துறதில் வந்துவிட்டு ரொம்பவே மிகப்பெரிய பங்கை வந்து வகிக்குது